நான் ஃபஸ்ட் டைமே நீச்சல் அடிக்க கற்றுக்கிட்டது வந்து எங்கள் அப்பாக்கிட்டே தான் எங்கள் அப்பா தான் முதல் முதல்ல எனக்கு நீச்சல் கற்றுத் தந்தார் அவரை கூட்டிட்டு போய் தான் நான் நீச்சல் கற்றுக்கிட்டேன் அவர் இல்லாமல் நான் எங்கேயும் போகவும் மாட்டேன் மற்றவங்க யார் கூப்பிட்டாலும் நான் போக மாட்டேன் எங்கள் அப்பாவை கூட்டிட்டு தான் நான் நீச்சல் அடிக்க போனேன் தண்ணியை தண்ணியை பார்த்தா எனக்கும் முதல்ல பயமெல்லாம் இருந்துச்சுங்க தண்ணியை பார்த்தா பயப்படாத ஒன்றும் பிரச்சனை இல்லை தண்ணியை பார்த்து பயப்படாதே அப்படின்னு சொல்லி எங்கள் அப்பா தான் தைரியம் கொடுத்து என்னை கூட்டிட்டு போனார் தண்ணியில் இறங்கி ஆழமாக இருக்கிற இடத்துக்கு போயிடாத அப்படின்னு சொல்லி எங்கள்